ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் ராஜ கணபதி ஸ்டோர் தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அரிசி வேணுங்ளா ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்ளா நீங்கள் வெஜ்ஜி ரெஸ்ட்டாரெண்ட்டு அந்தமாதிரிங்ளா ஓ சரி என்னென்ன அரிசி உங்களுக்கு தேவைப்படுது எத்தனை கிலோ தேவைப்படுது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்டி நான் நோ நான் நான் எழுதிகிட்டுங்ளா ஆ சரி சொல்லுங்கள் பொன்னி ஐம்பது கிலோ ஆ அய்யாறு அறுபது ஆ ராஜபோகம் ஒரு முப்பது கிலோ போட்டுக்கிறேன் முப்பது கிலோ அப்புறம் சீரக சம்பா ஒரு இருபது போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து இது ஆ பாசுமதி ரைஸு ஒரு அஞ்சு கிலோ போட்டுக்கிறேன் பத்து பத்தா போட்டுக்கிட்டுங்ளா ஆனால் ஒவ்வொன்னும் பார்த்தினா ஒவ்வொரு ரேட்டுங்க சார் எல்லாமே ஒரே ரேட்டா நீங்கள் வராது நீங்கள் வந்து நீங்கள் பல்காக வாங்குகிறதுனால வந்து ரேட்டு குறைப்போம் அப்படின்னு நீங்கள் இது சொல்லக்கூடாது இது வந்து டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டேரெக்டாக ஆ ஆ ஆ ஆ சரி நல்ல அருமையாருக்கும் நம்ம கிட்ட அரிசி வாங்கி சாப்பிடிங்னா திருப்பி நீங்கள் இங்கே தான் வரணும் அந்தமாதிரி தான் அரிசி இருக்கும் சரிங்களா ரேட்டும் கரெக்டாருக்கும் தரமும் கரெக்டாயிருக்கும் சரிங்ளா ம் பரவாயில்ல பரவாயில்ல சரி சார் இப்போ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன் சார் இப்போ வந்து டெலிவரி நாங்களே பண்ணட்டுங்ளா இல்லை நீங்கள் வரிங்களா வண்டியில் வந்து எடுத்துக்குறீங்ளா எத்தனை மணிக்கு வரிங்கன்னு சொல்லுங்க ஏன்னா நான் கடை வந்து பார்த்திங்னா இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வந்து சனிக்கிழம இந்த சனிக்கிழம பார்த்தினா நாங்கள் கடையை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவோம் சீக்கிரம் மூடிடுவோன்னு வச்சிங்ளேன் ஒரு எட்டு மணிக்குலான் நைட்டு எட்டு மணிக்குலான் நாங்கள் வந்து கடையை சாத்திடுவோம் அப்படியா ஆ ம் இப்போ நீங்கள் இப்போ எப்படி நான் அவரு தான் அப்படின்னு கண்டுபுடிக்கிறது ஏன் ஐடி கா விசிட்டிங் கார்டு எதாவுது உங்கக்கிட்ட இருக்குதா இல்லை உங்கள் பேர் சொல்லுங்க ஆ சேர் சரி அமௌண்டு யார்க்கிட்ட வாங்கிக்கிட்டும் ம் ஜிபே பண்ணிடுறீங்ளா ஜிபே பண்ணிடுறீங்ளா சரி சரி இப்போ எல்லா இதுலேயும் பத்து பத்து கிலோ ஃபஸ்ட்டு சாம்புல் கூட வாங்கிக்கங்க சமைச்சி பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஆ பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாதிரி திருப்பி வாங்கிலாம் ம் சரிங் சார் நீங்கள் வாங்க வர சொல்லுங்க நான் பா பார்த்து அனுப்பிடுறன் ஆ சரிங்க சார் தேங்கியூ சார் ஆ நன்றி நன்றிங்க